ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சோனி மொபைல் சென்ட்டர் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் உங்களுக்கு மொபைல் வேணுங்களா என்ன ரேட்டில் உங்களுக்கு என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறிங்க

ம் சரி ஓகேங்கம்மா சரிங்கம்மா சரி நான் சொல்றேம்மா ஆ நான் எப்படின்னு சொல்றேங்கம்மா ஆ இப்போ நீங்கள் இப்போ உள்ள நியூ மாடல் வந்து ஓப்போ ஃபைவ் இருக்குது சாம்சங் இருக்குது புது புது மாடல் நிறைய வந்துருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒரு பைஞ்சாயி ரூபாக்குள்ளே எதிர்பார்க்குறீங்க அதுக்கு தகுந்த மாடலும் இருக்குது இப்போ வந்து நீங்கள் சொன்னிங்க இல்லையா டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஆ மொபைல் வந்து வாட்ச் வாட்ச் மூலயமா கூட கனெக்ட் பண்ணி கூட பார்க்கலாம் அந்த மாதிரி மாடலும் இருக்குது கேரண்ட்டி வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேரண்ட்டியில் இருக்குது நியூ மாடல்தான் ஃபைவ் இயர்ஸ் கேரண்ட்டி இருக்குது வந்து டிஸ்கவுண்ட்டும் இருக்குது நீங்கள் நேரில் வந்திங்கன்னால் ஆ டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு மீதி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு டென் தௌசண்க்கு மேலே மொபைல் எடுத்தால் நீங்கள் வந்து ட்யூவில் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ரெடி கேஷா ட்யூங்களா ம் ம் ம் ஓ சரி சரி ட்யூ வந்து ஒரு டென் மந்த்துக்கு உள்ளே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இஎம்ஐ சார்ஜ் இருக்குது நீங்கள் நேராக வந்திங்கன்னால் உங்களுக்கு ண் வந்து வெளக்கமா சொல்லிட்டு மொபைல் மாடல் நான் காட்டுறேன் எல்லா வெலை வெரைட்டியும் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஃபைவ் இயர்ஸ் வந்து கேரண்ட்டி இருக்குது ஒன்றும் பயந்துக்க வேண்டாம் சேம் மாடல் எல்லா வெலை இதுவுமே இருக்குது நீங்கள் ஒன்றும் நேராக வ நேரா வர முடியுங்களா ஆ சரிங்க

ம் வாங்கம்மா வாங்கம்மா இங்கே எல்லா பொருளுமே எங்கள் கிட்ட தரமாக இருக்கும் நீங்கள் பயப்படமா வரலாம் வாங்க தட்ஸ் ஓகேம்மா ஆ தேங்க்யூம்மா தேங்க்யூ